பதினஞ்சு ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நாலு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்து பதினெட்டு இருவத்தொன்று பன்னெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணுாற்றி ஒன்று ஏழு ஏழு ரெண்டாயிரத்து பதினாறு பத்து ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணுாற்றி ஒன்று